நாங்கள் எப்பொழுதும் தமிழ் மொழியை தாய் பேசுவோம் ம வேற மொழிகள் எங்களுக்கு எந்த மொழியும் தெரியாது ஆதலால் நாங்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாகவும் மற்ற மொழிகள் எங்களுக்கு எந்த மொழியும் தெரியாது ஆதலால் அந்த காலத்தில் தமிழ் மொழியாகவும் செம்மொழியாகவும் போன்ற மொழிகளைத் தான் பயின்று வருவோம் வேற எந்த மொழியும் தெரியாது ஆதலால் பாரதியார் தமிழ் மொழியும் கண்ணதாசன் க மு போன்றவர்கள் எல்லாம் தமிழ் காந்தியடிகள் கூட எல்லாம் தமிழில் தான் பேசுவார்கள் அதுபோல் தான் நாங்களும் இப்பொழுதும் தமிழ் என்று தமிழ் தான் சொல்கிறோம் ஆதலால் எங்கள் தமிழ் மொழி என்றும் நாங்கள் எப்போதும் வருவது இல்லை ஆதலால் பிராந்திய மொழிகள் எதுவும் தெரியாது பாரதியார் க க கண்ணதாசன் போன்றவர்கள் எல்லாம் ப பெரிய பெரிய த தமிழ் மொழிப்பற்று உள்ளவர்களாகவும் செம்மொழி மாநாடு போன்றவற்றில் அதே தான் நாங்கள் இருப்போம் தமிழ் என்று எப்பொழுதுமே நாங்கள் உருவாக்க வருகிறோம் தமிழ் இன்னும் வளர்ந்து வரு வருகிறது போன்ற தமிழ் மொழி எப்பொழுதுமே தமிழ் தமிழ் என்று தான் போற்றுவோம் தமிழை என்றும் எப்பொழுதும் உயர் மொழியாகவும் தமிழ் என்று கலைஞர் ப தமிழ் என்றும் போன்றவற்றை வழி மொழிகளாகவும் எப்பொழுதும் தமிழன் என்று தான் இருப்போம் வேற மொழி எந்த மொழியும் எங்களுக்கு தெரியாது தமிழ் எப்பொழுதும் வாழ்க